ஹலோ சொல்லுங்க ஆமாம் மொபைல் ஷோ ரூம் தான் ஸ்டாக்கு இருக்கான்னு அதெலாம் அதெலாம் இருக்குதுங்க ம் அதில் வந்து ஃபீச்சர் வந்து என்னென்னால் எயிட் ஜிபி ரேமு டொண்ட்டி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ச் மெமரி கார்டு மெமரி என் அப்புறமேட்டு பேக் கேமரா வந்து சிக்ஸ்டி ஃபோரு ஃப்ரண்ட்டு வந்து சிக்ஸ்டின் அப்புறமேட்டு இது வந்து ஃபைவ் ஜி மொபைல் அவ்வளோதான் பேட்ரி வந்து எம்ஏ ஃபைவ் எம்ஏஹச் பேட்ரி இந்த இதெல்லாம் வரும் உங்களுக்கு இந்த மொபைலில் ப்ரைஸ் வந்து டொண்ட்டி எயிட் வருது இருபத்தெட்டாயிரம் வருது இதுக்கு கீழே எதுவும் இல்லை இந்த ஃபைவ் ஜி மொபைல்ங்றனால கொஞ்சம் இப்போ லேட்டஸான இதுங்றதுனால கொஞ்சம் ரேட்டு இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆ கேமராவெலாம் குவாலிட்டி இருக்கும் இஎம்ஐ ஆஃபரெலாம் இருக்குது ஒன் இயருக்கு நீங்கள் நேரில் வந்தால் பேசிக்கலாம் ஒன் இயருக்கு எவ்வளோ கட்டுற மாதிரின்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு தகுந்தமாதிரி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களால் கட்ட முடிஞ்சது அந்த மாதிரி வச்சுக்கங்க வேறு இதே பார்த்தீங்கன்னா ஓப்போவில் இருக்குது இதே இதுதான் வரும் ஓப்போலேயும் அதே ரேட்டுலேயே ஓப்போ இருக்குது உங்களுக்கு ஆ அதுக்கும் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஆஹான் அதுக்கும் இப்போ வர்றதெல்லாம் ஃபைவ் ஜி மொபைல் தானே கேட்டிருக்காங்க அதனால எல்லாம் ரேட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததெல்லாம் இப்போ இதுதான் ரேட்டில் இருக்குது சரி அதுதான் இது எப்படி இருந்தாலும் ஃபோ மார்னிங் டைம் அஞ்சு மணிக்கா மார்னிங் நீங்கள் ஒரு டென் ஓ கிளாக் மேலே வாங்களேன் மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் மேலே வாங்க ம் காலையில் காலையில் சீக்கிரமா திறக்குறோம் நீங்கள் டென் ஓ கிளாக் மேலே வந்திங்கன்னால் எல்லாம் கொஞ்சம் இருப்பாங்க ஆ நீங்கள் வந்துட்டு நிறையா இதுக்கு என்னென்ன ஃபோனு இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ம் ஆ சரிங்க நீங்கள் வாங்க கடைக்கு வாங்க பார்த்து ரேட் பேசிக்கலாம் ஆ ஓகே